ஆ சொல்லுங்கம்மா ஆ நான் பூ விற்கிறவுங்கதான் பூ மார்க்கெட் விற்கிறவுங்கதான் இன் இன்னைக்கு ரேட் வந்து இப்போ முகூர்த்த நாள் இந்த மாதம்மா அதனால பூ மல் மல்லிகைப் பூவெல்லாம் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கி மேலே ஆயிரம் ரூபா வரைக்கும் இப்போ போய்க்கிட்டிருக்கு ஆ ஆயிரம் ரூபா விற்கிது உங்களுக்கு என்ன பூ வேணும் ஓக் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா மூணு கிலோ மல்லிகைப்பூ பட்டன் ரோஸ்னால் என்ன கலரு என்ன கலரு எல்லோ கலரு வேணுமா இல்லை ரோஸ் கலர் வேணுமா பத்து கலர் கலந்து வெள்ளை ரோஸ்ஸு மஞ்சள் ஆ அது ஒ ஒரு கிலோ போட்டுருலாமா எல்லாத்துலேயும் கலந்து சரி எப்போ எப்போ விசேஷம் வெச்சுருக்கீங்க சரி வர ஞாயிற்றுக் கெழமைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிருங்களா இல்லை நாங்கள் அங்கே கொண்டு வந்து கொடுக்கணுமா சரி நாங்களே வந்து உங்கள் கிட்டே கொடுத்துர்றோம் நீங்கள் சொ ஆ நீங்கள் சொன்ன பூவெல்லாம் கரெக்டாக வந்து நாங்கள் ஒப்படைச்சிருவோம் ம் பூவை கொடுத்துட்டு வந்து ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கவே போடுறோம் ஒவ்வொரு கிலோவுக்கும் காசை மட்டும் கரெக்டாக நாங்கள் பூ கொடுத்த பின்னாடி காசு கொடு பூ கொடுத்த பின்னாடி நீங்கள் காசை கொடுத்துக்கிருங்க ஆமாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸ் ஒரு ஐந்நூறுரூவான்னாலும் கொடுக்கணும் ஆ அட்வான்ஸ் கொடுத்தாதான் நாங்கள் உறுதிபடுத்தி உங்களுக்கு பூ கொடுக்க முடியும் சரி மீதத்தை செட்டில் பண்ணிடுங்க கொடுத்த பின்னாடி பூ கொடுத்த பின்னாடி ஆ சரிங்கம்மா